எங்கள் பகுதியில் கருத்தரிப்பது முதல் கல்லறை வரையிலும் கிராமிய பாடல்கள் ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்றவாறு மென்மையாகவும் இனிமையாகவும் கருத்துள்ளதாகவும் ஆரோக்கியமுள்ளதாகவும் பாடுகிறார்கள் அதுமட்டும்மல்லாமல் கால்நடை பண்ணை வைத்திருப்பவர்கள் பால் கறக்கும் பொழுதும் கிராமிய பாடல் பால் கொடு அளிக்கும் போதும் கிராமிய பாடல் தீவனம் கொடுக்கும் பொழுதும் கிராமிய பாடல் அதனால் கால்நடைகளும் ஆரோக்கியமாக உ உணவை உண்டு செழிப்பான பாலைத் தந்து அதுவும் மகிழ்ச்சியாக இருக்கும் கால்நடை வளர்ப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் விவசாயம் எடுத்தாலும் பயிர் நடும் பொழுதும் களை பறிக்கும் பொழுதும் அறுவடை செய்யும் பொழுதும் அதை கொண்டு களம் சேர்க்கும் வரை கிராமிய பாடல்கள் எங்களுடைய பெண்புல பெண்குல மங்கயர்கள் பாடும் பாடல் இனிமையாக எதிரொலித்து கொண்டிருக்கும்